அரசியல் வட்டாரத்தை பொறுத்தவரைக்கும் ஆர்வக் குழுக்கள் மற்றும் பரப்புரையாளர்களின் பங்கு மிகப்பெருசாக தான் இருக்கு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோன்னா அரசியலில் ஆர்வக்குழுக்கள் பரப்புரையாளர்கள் மக்கள நேரடியாக சந்திச்சு அவங்களோட தேவைகள் மற்றும் அவங்களோட கோரிக்கையை எடுத்துகிட்டு போய் பெருந்தலைவர்கள்கிட்ட போய் சொல்லி அவர்களோட தேவையை அவங்க பூர்த்தி செய்யறாங்க ஒரு பரப்புரையாளர்கள் எலெக்ஷன் டைம்மில் மிகப்பெரிய வேலைகளையும் மிகப்பெரிய பங்கையும் ஆற்றிகிட்டு இருக்காங்க ஆர்வக்குழுக்கள் மற்றும் பரப்புரையாளர்கள் அரசியல் செயல் முறையில் பங்கு மிகவும் பெரியதாக இருக்கும்னா அந்த கட்சியை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அவங்க அந்த தலைவர்களுக்கு அவங்களுடைய புகழையும் பேரையும் பரப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் மக்களோட கோரிக்கையை எடுத்துகிட்டு போய் தலைவர்கள்கிட்ட சொல்லுறாங்க இப்போ மக்களால் போய் நேரடியாக போய் ஒரு தலைவரை சந்திக்க முடியாத பட்சத்தில் இந்தப் பரப்புரையாளர்களோட உதவியால் அவங்க அவங்ளோட தேவையை நிவர்த்தி செஞ்சுக்கிறாங்க மழைக்காலங்களில் பரப்புரையாளர்களின் பங்கு மிகவும் பெரியதாக தான் இருக்கு அந்த டைம்மில் மக்களுக்கு என்ன தேவை என்று அவர்கள் பார்த்து சின்னச் சின்ன வேலைகளை அவர்களே செய்து முடிக்கும் அளவுக்கு பரப்புரையாளர்களின் பங்கு மிகவும் பெரியதாக உள்ளது